ஹலோ கால் பண்ணித்திருக்கீங்க குட் ஈவினிங் ஆமாம் ஓகே ஓகே எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வொர்க் பண்ணுறீங்க ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஆ ஓகே நீங்கள் கேட்குறது கரெக்ட்டு நீங்கள் ஏன் நைன்த்து ஃபுளோர் போகும்போது எந்தவொரு இண்டிமேஷனுமே கொடுக்காம அப்படிவே நீங்கள் வொர்க் பண்ணுறீங்க ஓகே ஓ ஓ ஓகே ஓகே ஆ சரி ஓகே நானும் வந்துவிட்டு என்னோட சீனியர் அஃபிஸியல்கிட்ட பேசுறேன் நீங்கள் எந்தமாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஓகே

ஓகே

எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் வொர்க் பண்ணிட்டுருக்கீங்க சைட்டில் ஓகே உங்களுக்கு பேமண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துருதா ஓகே நீங்கள் வந்துட்டு நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் கவுண்ட்டும் யார் யார்க்கு என்னென்ன ரெக்கொயர்மண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டேட்டா கொடுங்க நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணித்தறேன் ஆ இந்தமாதிரி உங்களுக்கு வேறு எதாவது ரெக்கொயர்மண்ட்ஸ் இருந்தாலும் கேளுங்கள் ஓகே நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கணும் உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்தளவுக்கு வந்து கேட்ருக்கீங்க எனக்கு இதுக்கும் சேர்த்தி அந்த லிஸ்ட்டில் ஆட் கொடுத்துட்றீங்களா ம் நானும் முடிஞ்சளவுக்கு ஒரு டென் டூ ஃபிஃப்டின் டேஸில் நீங்கள் டேட்டா கொடுத்ததும் நான் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணி இருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்து உங்களுக்கே நா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க ம் ஓகே தேங்க் யூ